ஹலோ சொல்லுங்கள் நீங்கள் எதோ வீட்டு மா மொட்டை மாடியில எதோ ரூம் போடணும்ன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு

ரெண்டு ரூம்மு ரூம் வந்து மேலே சைஸ் சொல்லுங்கள் ரூம்மு பத்துக்கு பன்னெண்டு அந்தமாதிரி எவ்வளோ சைஸில் ரூம் வேணும் சரி ரெண்டு ரூமும் ஒரே சைஸ்ஸாக இருக்கணுமா ரெண்டு பசங்க ஒரே சைஸ்னாக எப்படி அட்டாச்ட் பாத்ரூமாக இல்லை செப்ரேட்டாக இருக்கட்டுமா அட்டாச் பாத்ரூமோடு பத்துக்கு பதினஞ்சு அதுவும் பத்துக்கு பதினஞ்சு ரெண்டு ரூமுங்களாம்மா ரெண்டு ரூமுக்கும் எப்படி ஒட்டுக்கா பேசி கன்ட்ராக்ட் முடிக்கிறதா இல்லை நீங்கள் இப்போ மெட்டிரியல்ஸ் உங்களுது இல்லை ம் ம் இல்லை வந்து இப்போ ஒட்டுக்கா கான்ட்ராக்ட்ன்னா மா மற்ற எல்லாத்தாலையும் அப்படிதான் சொல்கிறாங்க இப்போ மேலே ஒரு மொட்டை மாடியில ஒரு பத்துக்கு பத்து ரூம் போடணுன்னா ஒரு ரூமுக்கு இப்போ ஒரு லட்சரூவா ஆகுன்றாங்க எதுவுமே இல்லை எல்லாமே டோரு ஜன்னல் எல்லாமே அவங்களே வச்சு தந்துடுறாங்க எல்லாமே அவங்களே பண்ணிவிடுறாங்க இதே மெட்டீரியல் உங்களுதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு மேஸ்திரிக்கு ஆயரத்து ஐநூறுவா ஆறு டூ ஆறு வேலை செஞ்சா மேஸ்திரிக்கு ஆயரத்து ஐநூறுவா அவங்க கூட செய்கிற லேபருக்கு வந்து ஏழு நூறுவா சம்பளம் ம் மெட்டீரியல்லாம் உங்களுதாக இருந்தால் இந்தமாதிரி இல்லை நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிவிட்டா பத்துக்கு பத்து ரூமே வந்து ஒரு லட்சரூவா ஆவுது இந்த பதனஞ்சின்னா ஒன்ரைலட்சரூவா ஒரு ரூம்க்கு ரெண்டு ரூமுக்கும் சேர்த்து ஒரு ரெண்டரை லட்சரூவா ஆயிரும் ஆமாம் ஐயா மெட்டீரியல் எல்லாமே எங்களுது டோரு

ம் ஆ ஒன்னுத்தில் ஒரு லட்சம் ஒன்ரை லட்சம் ஆவும்ங்க

மெட்டீரியல் எல்லாமே எங்களுது சிமெண்ட்டு ஜல்லி கம்பி ஆளுங்க கூட எங்களுது

ஆ சரிங்க லாஸ்ட்டு ரூமெல்லாம் எந்த பக்கம் வரமாதிரி டோர் வந்து ம் சரி ம் ம் ம் சரிங்க இல்லை ரூம் மட்டும் போடுகிற மாரிங்களா ரூம் முன்னாடி இந்த போர்ட்ரிக் அந்த போர்ட்ரிக்கோ மாதிரி போடணுமா டிசைன் எதாவது ஷீட்டு ஷீட் போடுகிறது டிசைன்லாம் அதுக்கெல்லாம் செப்ரேட் ஆகும் ஆனால் ஆமாம் அதுக்கு எவ்வளோ ஆகுமோ அது செப்ரேட் ஆ சரிங்க